டிரைவர்ணா நீங்கள் அதாவது நாங்கள் ரெகுலராக உங்களை தான் கூப்பிட்ருக்கறோம் இந்த டைமுக்கு நம்ம புறப்புட்டோம்னா தான் குறிப்பிட்ட டைம் அதாவது இன்னோரு மூணு மணிநேரத்தில் கோயிலில் இருக்க முடியும் இப்போ அங்கே சிறப்பு பூஜை பிரதோஷம் இது வந்து சனி பிரதோஷம் இந்த இந்த டைமில் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் தான் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நேற்றே உங்கக்கிட்ட சொன்னோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியும் நல்லா கண்டிஷனாக வச்சிருக்கணும் ஏசியும் கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது அதுபோக திடீர்னு போகிற வழியில் பாதி வழி வந்துட்டோம் கால் கால் பாகம் போயிட்டோம் இடையில இந்த மாதிரி வண்டி பிரேக்டவுன் ஆகி நின்றுருச்சு இன்னும் இதை ரெடி பண்ணி கொண்டு போகணுனா இன்னும் ஒரு மணிநேரம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நாங்கள் அந்த டைமுக்கு அந்த கோயிலில் வந்து இருந்தால் தான் அந்த பூஜையில் கலந்துக்க முடியும் அதனுடைய முழு பலனையும் இது பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டான கண்டிஷனில் வண்டியும் வச்சிருக்கல ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் நீங்கள் இங்கே லேட் பண்ணீங்கன்னால் நாங்கள் அந்த டைமுக்கு அங்கே போய் சேரவும் முடியாது அதுபோக இங்கே தண்ணி குடிக்கணுனாலும் அக்கம்பக்கத்தில் எதுவுமே கிடையாது ஒரு அனாமத்தான ஒரு காட்டில் கொண்டு வந்து நிறுத்திப் போட்டு இப்படி சிக்கல் சிக்கலான ஒரு சூழ்நிலைய உருவாக்கறீங்க குழந்த குஞ்சுக எல்லோருமே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதாவுது திடீர்னு உடம் சரியில்லையோ அல்லது எதாவது பாத்ரூம் கீத்ரூம் எதாவது போகணுங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது ரொம்பவுமே வந்து சிக்கல் தானே உருவாகுது இதுக்கு வந்து நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடுகளும் நீங்கள் தான் செஞ்சு வரணும் ஏன்னா நீங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் ரெகுலராக கூப்பிட்ருக்கோம் போயிட்டிருக்கோம் வந்துட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து அக்கறை எடுத்து ஒரு பொறுப்பாக இருந்து நல்ல விதமாக நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடணும் இது வந்து உங்களோடைய கடமை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இது இல்லை ஏன்னா நீங்கள் இந்த தொழில்லேயே இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது வந்து ஏமாந்து போகிறது எல்லோருக்குமே சகஜம் இல்லேன்னு சொல்லி சொல்கிறதில்ல இருந்தாலும் கூட இந்த மாதிரியான தவறுகள் மீண்டும் நடக்காமல் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த டைமுக்கு போறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலேயே சொல்லி வேறே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி எங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுகிற மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சிடுங்க ஏன்னால் நாங்கள் அந்த டைம் போயாகணும் வந்தாகணும் அதுபோக நிறையா வேலைகள் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அங்கே முக்கியமான ஒரு விஐபி வருவாங்க அவங்கள மீட் பண்ணணும் நிறையா வேலைகள் வந்து இதனால தடைப்பட்டு போகுது இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஓ உடனடியாக ஒரு மாற்று முயற்சி செஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு ஏற்பாடும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்